மாறி வரும் காலநிலை விவசாயத்தை வெகுவாக பாதிக்கத்தான் செய்கிறது இப்போ வயலில் வயலில் இப்போ நாற்று இப்போ அதெல்லாம் வந்து கோடை நாளில் இருந்து இப்போ நிறையா ஆழ்துளை கிணறுகள் அவங்க சொந்தத்தில் கிணறு இருக்கிறவங்க அதில் இருந்து போர்வெல் போட்டு தண்ணி புடிசிக்கிறாங்க சொந்த போர்வெல் இல்லாதவங்க பக்கத்தில் எதோ பணத்தை கொடுத்துட்டோம் நெல் கொடுத்தோம் தண்ணி வாங்கி அதை பண்ணிக்கிறாங்க ஆனால் மழையை மட்டும் வறட்சியை சமாளிக்கிறத்துக்கு முடியுதே தவிர மழையை சமாளிக்க முடியல இப்போது மழை வெள்ளம் வறட்சி கடுமையான குளிர்காலம் சூறாவளி இதுலேலாம் வந்து இப்போ வாழைமரங்கள் மற்ற மரங்கள் பயன் தரக்கூடிய மரங்கள் எல்லாம் கே க காற்றுல கீழே விழுந்துடுது முருங்கமரம் வாழமரம் உன்னும் வயலில் பயிர்கள் கூட ம வெள்ளம் மழையை தண்ணியை தாங்க முடியாமல் எல்லாம் சாஞ்சிடுச்சி ஆனால் வ நிறைய இந்த சீசன் இந்த மழை காலத்தில் பயிர் பண்ணுறவுங்களுக்கு ரொம்ப கடுமையான சேதாரம் தான் ஏற்படுகிறது அரசாங்கம் எவ்ளோதா அதுக்கு வறட்சி நிவாரணங்கிற பேரில் ஏக்கருக்கு இவ்வளோ இதுன்னு பணலாம் கொடுத்து ம விவசாயிகளை பாதுகாக்கிறது நிறைய க இந்த வ மழைக்கு அப்பறம் சூறாவளிக்கு அப்பறம் பயிருக்கு வேண்டிய எருக்கள் எரு பணம் உதவி எல்லாம் கே அரசாங்கம் இப்போ நிறைய விவசாயிகளுக்கு அரசாங்கம் நிறைய உதவி செய்கிறது வெள்ளததை சமாளிக்கிறத்துக்கு வறட்சி நிவாரணம் வெள்ள நிவாரணம் எல்லாமும் நா செய்யுது இருந்தாலும் இயற்கையை சம பயன்படுத்தறதுக்கு தான் கற்றுக்கிட்டமே தவிர சமாளிக்க முடியல ஓரளவுக்கு அது இந்த இப்போ பேஞ்ச மழையில் பயிர்கள்லாம் ரொம்ப சேதம் அடைஞ்சிருச்சி க அரசாங்கமும் நிவாரணம் கொடுக்கும் அதை எதிர்பார்த்து காத்துகிட்டுருக்குறாங்க